நான் எங்கள் ஊர் ராயக்கோட்டையிலேயும் நான் மலையேறியிருக்கேன் அங்கே இருக்கிற மலை ரொம்பவே அற்புதமாக இருக்கும் இப்படிதான் ஃபேமிலியோடு தான் போனோம் போன இடத்துல பாதி மலை தான் ஏற முடிஞ்சுது அதுக்கு மேலே ஏற முடியலை பிகாஸ் ஈவினிங் ஆகிடுச்சு அப்புறம் இங்கே கிருஷ்ணகிரி சையத்பாஷா மலையும் தர்கா விசிட் பண்ணுறதுக்காக போனப்போ அங்கேயும் ஏறினோம் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஃபியர்ஃபுல்லாக இருந்துச்சு ரொம்ப த்ரிலிங்காகவும் இருந்துச்சு அண்டு இங்கே காரியமங்கலம் பக்கத்தில் சிஎஸ் கிரான்னு ஒரு மலை இருக்குது சிஎஸ் கிரான் மூலமாக அமைச்சிருக்காங்க அங்கே வந்து ரொம்பவே எக்சைட்டடாக ரொம்ப அற்புதமாக நியூவாக இருந்தது அங்கே பார்த்திங்கன்னா ஹில் கிளைம்பிங் அப்புறம் ட்ரீ டூ ட்ரீ ஜம்ப் பண்ணுற மாதிரி அவங்களே அதுக்கு தேவையான கிட்ஸுயெலாம் கொடுத்து லைக்கு ரோப்ஸ் கொடுத்து நமக்கு சீட் பெல்ட்ஸ் கொடுத்து சேஃபாக நம்ம மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் ரொம்ப சேஃபாகவே இருந்தது ஆனால் ரொம்பவும் ஃபியராக இருக்கும் இங்கிருந்து அங்கே போகிறதுக்கு ஜம்ப் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் ஸ்டெப்ஸ் ஏறுகிற மாதிரி ஒவ்வொரு ட்ரீ கிளைம் பண்ணுற மாதிரி ரொம்ப அழகாகவே இருந்தது இதுதான் ரொம்ப தனித்துவமான ராக் கிளைம்பிங்ன்னு நான் நினச்சேன் இதுக்கு முன்னாடி நிறைய ஹில் கிளைம்பிங்ஸெல்லாம் நான் டிவியில் பார்த்துருக்கேன் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் அவங்க எவ்வளோ ஸ்ட்ரகுல் பண்ணி அவங்க ஏறுறாங்க ரொம்ப ஃபியராகவும் இருக்கும் எப்படி ஏறுறாங்க நம்மளால் ஏற முடியுமான்னு பட் இங்கே சிஎஸ் கிரைனில் ஏறும் போது எனக்கு ரொம்பவே புது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு என்னால் ஏறவும் முடிஞ்சுது அப்புறம் நான் பார்த்த மாதிரி ஃபியராகவும் இருந்தது த்ரிலிங்காகவும் இருந்தது ஒரு எக்ஸைட்டடாக அந்த ஹில் கிளைம்பிங் இருந்தது